இது மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அதில் ஏகப்பட்ட ந பெரியளவு டாக்டர்ஸ் இருக்காங்க கண்ணு காது மூக்கு இது மாதிரி நிறைய இது பார்க்குறவங்க கை இந்த மாதிரி நிறைய டிப்பார்ட்மெண்ட்டில ஆள் இருக்காங்க அது மாதிரி வேலை செய்றவங்கள்லையும் ப்யூனு இந்த மாதிரி நிறைய டா நர்ஸுங்களும் நிறைய இருக்காங்க அது மாதிரி அவங்க படிக்கிற காலேஜுலையும் காலேஜும் இருக்கு நிறைய காலேஜு இருக்கு இங்கே நாகப்பட்னத்தில் அதை சுற்றியும் நர்ஸிங் காலேஜ் இருக்கு நாக நாகப்பட்டினம் நாகூர் இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் நர்ஸிங் காலேஜு இருக்கு அதில் வந்து இது அந்த டூல்ஸ் ஹாண்டில் பண்ணுறதுலேர்ந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க அந்தக் க சிஸரு எல்லாத்தையும் எப்படி ஹாண்டில் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க அதில் அதில் எந்த எந்த மாதிரியான இதுல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறோம் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாகவும் எல்லாத்தையும் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளாக சொல்லி ப்ராக்டிக்கலாக எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம இண்டிவீஜுவலாக வந்து கற்றுக்கற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே டீச் பண்ணுவாங்க எல்லா மேமும் டீச்சரும் க ஒக்கா இது பண்ணி நின்று அதை எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அந்த இதுல்லாம் ஹாண்டில் பண்ணணும் டூல்ஸ் எல்லாம் எப்படி ஹாண்டில் பண்ணணும் சிஸரை எப்படி ஹாண்டில் பண்ணணும் இது மாதிரி சர்ஜரி க்ளவுஸு இதெல்லாம் இது பண்ணிட்டு எப்படி ஹாண்டில் பண்ணணும் எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க அதற்கப்பறோம் வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க இங்கே வந்து நிறைய நேரத்துக்கு டாக்டர் இருப்பாங்க எப்போதுமே இங்கே சுத்துவட்டாரத்தில் நிறைய டாக்டர்ஸ் இருக் எல்லாமே மெ மெடிக்கல்லேர்ந்து எல்லாமே இருக்கு இங்கே வந்து அதிகபட்சமாக ஒரு பத்து ஹாஸ்பிட்டலாக பைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு மேலே இருக்கு அந்த ப ஹாஸ்பிட்டல்லையும் எப்போதும் எனி டைமும் டாக்டர்ஸ் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க இங்கே வந்து ப்ரைவேட்லையும் இருக்கு ப்ரைவேட் டாக்டர்ஸும் இருக்காங்க அப்படி இல்லை இதுன்னா கவுர்மெண்ட் ஹாஸ்பத்திரியும் இருக்கு அது மாதிரி நாகப்பட்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுர்மெண்ட் ஹாஸ்பத்திரி பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு அதில் வந்து காதுக்கு கண்ணுக்கு கை காலுக்கு கை காலுக்கு எக்ஸரே இந்த மாதிரி எடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு டிப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு டாக்டர் இருக்காங்க இப்போ நரம்பு சம்மந்தமான டாக்டர் இருக்காங்க கண்ணு சம்மந்தமானப்பட்ட டாக்டர் இருக்காங்க அப்புறமேட்டு காது காது காலு கைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டாக்டர் வந்து பார்க்கறாங்க இதனால் பலதரப்பட்ட ம டாக்டர்லாம் அங்கே இருக்காங்க இது சர்ஜரிக்கு நிறைய டாக்டர் இருக்காங்க சர்ஜரின்னா ஹார்ட் சர்ஜரி ப்ரைன் சர்ஜரி இது மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க சைல்டுக்கு குலந்தைங்களுக்கு பார்க்கற டாக்டர்ஸும் இருக்காங்க ப்ரிஃபரன்ஸாக குலந்தைங்களுக்கு மட்டும் பார்க்கற டான்ஸரு டாக்டர்ஸுங்களும் இருக்காங்க அது மாதிரி பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு தனியாக பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க இது மாதிரி பெரியவங்களோட மூட்டு வலி இந்த மாதிரி இதுக்குல்லாம் தனியாக பார்க்கறது டாக்டர்ஸ் இருக்காங்க அது மாதிரி ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நறைய நர்ஸிங் காலேஜி அப்புறோம் நர்ஸிங்க்கு நர்ஸிங் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ப்யூனாக ப்ள இது ஆம்ப்ளன்ஸு இது மாதிரி ஓடுறதுக்கும் ஆளுங்க நிறைய இருக்காங்க இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் நல்லா பர்ஃபெக்ட்டாக பார்ப்பாங்க அதே நம்ம நர்ஸுங்களுக்கு எப்படி எப்படி ஹாண்டில் பண்ணணும் எந்த மாதிரி இது சைல்டை எப்படி குலந்தைங்கள எப்படி ஹாண்டில் பண்ணணும் பெரியவங்கள்கிட்ட அடல்ட்ஸு இவங்க மூ இவங்க மூணு பேர்த்தையும் எப்படி ஹாண்டில் பண்ணணும் இந்த மாதிரி டீ டீச்சிங்லாம் இருக்கும் ப்ராப்பரான எல்லா இதுவும் பண்ணிகிட்டு இருப்பாங்க க்ளவுலேர்ந்து எல்லாமே ப்ராப்பரான இது ஹாண்டில் பண்ணுவாங்க அது மாதிரி டூல்ஸிங்கு ஹாண்டிலிங்கு டூல்ஸிங்கு இது க கத்திரிக்கோல் சிஸரு இந்த மாதிரி இது பண்ணுறதெல்லாம் ஹாண்டில் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக ஹாண்டில் பண்ணுவாங்க அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றில்லாம் டஸ்ட்டு இல்லாமல் தொடச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இது ப்ளட்ல இது என்ன ட இது டெஸ்ட்டு ஸ்டிச்சிங் போடுறது இது மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டாக பண்ணுவாங்க அது மாதிரி நிறையா நிறையா இடத்துல நிறையா பண்ணுவாங்க அது மாதிரி டாக்டர்ஸும் எல்லா நேரத்துலையும் அவைலபிளாக இருப்பாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ட டே டைம் ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் சவெ ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க டாக்டர்ஸ் எப்போதுமே எந்த ஒரு இது இருந்தாலும் போய் உடனே பார்க்கலாம் உடனே ஆன்ஸர் பண்ணுவாங்க அவங்களால முடியலேன்னா நாங்கள் நாகப்பட்டினோம் ஹாஸ்பிட்டலு ஜிஹெச்சு போவோம் அங்கே வந்து பெரிய ஹாஸ்பிட் இருக்கிறதுலேயே அதான் பெரிய ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எதுக்கு எது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிரிவுக்கும் ஒரு ஒருத்தவரு டாக்டர் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு கீழ நர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு மாதிரி ச சப்போர்ட்டிங் டாக்டர்ஸ் இருப்பாங்க நிறைய இது இருப்பாங்க அது மாதிரி சர்ஜரிங்க்கு ஆள் இருப்பாங்க சர்ஜரிங்கு நர்ஸிங்கு இருப் நர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி க்ளீனிங்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நர்ஸிங்கில உள்ளவங்க எப்படி எப்படி ஹாண்டிலிங்கு அது அப்புறோம் இன்ஜெக்ஷனு இது ப இதுல்லாம் எப்படி ப்ராப்பராக இது பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அது மாதிரி மெடிக்கல்ஸ் நிறைய இருக்கும் மெடிக்கல்ஸில் நிறைய வந்து மெடிக்கல்ஸ் இருக்கும் அப்பலோஸ் இது மாதிரி நிறைய இது இருக்கு அதில் வந்து டாக் டாக்டர் ப்ரிஃபரன்ஸு நல்லா இருக்கும் டாக்டர்ஸ் எல்லாரையும் நல்லா பார்ப்பாங்க சில டாக்டர்ஸ் வந்து இதுக்குன்னே வெளிய எல்லாம் போய் படிச்சிவிட்டு வந்து நம்ம இதில் இது பண்ணுறாங்க இது வெளிநாட்லலாம் போய் படிச்சிவிட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்குப் போயிவிட்டு அங்கே எப்படி ப்ராப்பராக அவங்கவுங்க சர்ஜரிங்கு எப்படி இருக்கு அந்த இது எப்படி இருக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து நம்ப இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ப இதில் அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கப்பறோம் வந்து நிறையா நிறையா சர்ஜரிங்கில க்ளௌவிங்கு அப்புறமேட்டு ஹாண்டிலுங்கு அண்டு டூல்ஸ் மெயின்டனு இது இதெல்லாம் பண்ணுறாங்க எல்லாவும் ஒர்ன் ஒரு தாட்டி யூஸ் பண்ட்டாங்கன்னா அதற்கப்பறோம் எதெல்லாம் யூஸ் பண்ணக் கூடாதோ அதெல்லாம் இது பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு மித்தது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி நிறைய கணக்கா ஒரு ஒரு டிப்பார்ட்மெண்ட்டான ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க வந்து கை கால் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க நரம்பு சம்மந்தமான டாக்டரு அப்புறமேட்டு கண்ணு சம்மந்தமான டாக்டர் அப்புறோம் காதுக்கு காலுக்கு கைக்கு இந்த மாதிரி எல்லா வகையான டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு இதை படிச்சிவிட்டு வந்துருக்காங்க இங்கே இல்லை வெளியூருன்னு போய் அங்கேயும் படிச்சிவிட்டு வந்து நம்ப ஊரில் வே இந்த வேரில் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க வெளியூரில் போயிட்டு அங்கே உள்ள அந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டு அங்கே உள்ள சிறம்பட எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்துவிட்டு இங்கே வந்து எல்லாருக்கும் ஒர்க் பண்ணி எல்லா இது பணிபுரிஞ்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி கவுர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில எல்லா ப்ரிஃபரென்ஸும் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரீயாக அவைலபிள் ஆயிவிட்டு இருக்கு அதனால நம்பளுக்கு வந்து கவுர்மெண்ட்டு ஹாஸ்பத்திரி நல்லா இதாக ஒர்க் பண்ணுறாங்க அங்கேனாலே உள்ள டாக்டர் வந்து நம்மளை இது பண்ணுறது வந்து நம்மளுக்கு எப்படி என்ன இருக்குன்னு உடனே செக் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ணி ப்ரிஃபர் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க அது மாதிரி காலேஜுலையும் டேரக்டாக இன்டன்ஷிப்புன்னு கூட்டுருப் போயிட்டு ஒரு ஒரு இது க இது ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ண விட்டு அவங்களோட ப இது ப்ராக்ட்டிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறாங்க அந்தந்த காலேஜில் கூட்டுருப் போயிவிட்டு அந்த காலேஜில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் இது பண்ணுறாங்க ஈ ஈசிஜியாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரேயாக இருக்கட்டும் அப்பறோம் பல்ஸா இருக்கட்டும் இது பாக்கறதுக்குள்ள எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ப இது பண்ண சொல்றாங்க இன்ஜூரி ஆனால் டப்புன்னு எதா என்ன பண்ணணும் அதுக்கென்ன உதவி ப ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுறாங்க அது மாதிரி ஆம்புலன்ஸ் இது பண்ணுறவங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் எயிட் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எயிடை ஃபர்ஸ்ட்டு அடிப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட் எயிட் என்ன பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு ப்ரிவன்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன வச்சு இது பண்ணணும் அதை க்ளீன் பண்ணணும் அந்த இதுல்லாம் எல்லாத்தையும் ப்ராக்ட்டிக்கலாகவே பண்ணிக் கொடுக்குறாங்க ப்ராக்டிக்கலாக பண்ணுறது இல்லாமல் அந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காலேஜில் ஒரு ஒரு இது க்ளீனிக்கில விட்டு அவங்கள கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட்டு அவங்கள ஹாண்டில் பண்ண விட்றாங்க அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அப்புறமேட்டு அவங்களோட ப்ளட் டெஸ்ட் பண்ணுறது யூரின் டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனியான இது பண்ணி ப்ராட்டிக்கலாக எடுக்க சொல்லி அந்த இதில் அவங்க இது பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ப நிறைய இதில் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்கள வந்து இது பண்றாங்க அவங்கள வச்சு இது பண்ண வைக்கிறாங்க ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அவங்க ஒர்க் பண்ண பிறகு அவங்கள வந்து திருப்பி டெஸ்ட்டு ப்ராட்டிக்கல்னு சொல்லி இவங்க வந்து ஒரு இது ஒரு தவளையோ எதோ வச்சு ப்ராட்டிக்கலாக அவங்க பண்ண வைக்கிறாங்க அதற்கப்பறோம் ஒரு ப்ளாஸ்டிக் பாடி அதெல்லாம் வச்சு ஸ்பேர்பாட்ஸ் இருந்தால் என்னென்ன ஸ்பேர்பார்ட்ஸ் எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும் எந்தெந்த மாதிரி இது ஆர்கென்ஸுக்கு மனித ஆர்கென்ஸுக்கு எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க சர்ஜரிலேர்ந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க சர்ஜலியில வந்து இது ஹார்ட் சர்ஜரி இருக்கு ஹார்ட் சர்ஜரி அப்புறோம் வந்துட்டு நிறைய இது மானி நிறைய சர்ஜரி இருக்கு அந்த நிறைய சர்ஜரிக்கு எந்தெந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க அது இல்லாமல் அது சொல்லிக் கொடுக்கறது இல்லாமல் வேறு என்ன சர்ஜரி பண்ணுறாங்க அது அதற்கப்பறம் வேறு வேறு கண்ட்ரிக்கு போயிவிட்டு இங்கேருந்து கண்ட்ரிக்கு போயிவிட்டு அந்த கண்ட்ரியில ஒர்க் பண்ணி அந்த இதோட இது அப்புறோம் அத கொண்டுகிட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி வேறு கண்ட்ரியில போய் படிக்கிறாங்க அந்த கண்ட்ரியில போயிவிட்டு அவங்களால என்னென்ன அவங்க நாலேட்ஜை வளர்த்துக்க முடியுமோ அவங்க நாலேட்ஜை ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டு அவங்க நாலேட்ஜால் என்னென்ன புரிஞ்சிக்க முடியுமோ எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு டாக்ட்ராக போயிவிட்டு அங்கே எல்லா என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ இந்த ஒர்க் எல்லாம் அங்கே ப இது பண்ணி அங்கே எல்லா சர்ட்டிஃபைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்பளுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணக்குள்ளையும் ஒவ்வொரு விதமான க இது ஒவ்வொரு வெரைட்டியான டேப்லெட்ஸு அண்டு எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் இது பண்ணுறாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அது இல்லாமல் நிறைய விதமான இது யுக்திகளை ப ப இது பண் பயன்படுத்துறாங்க அதனால் தான் எல்லா வகையான இதுவும் இது பண்ணி உருவாக்கி அந்த இதில் இது பண்ணுறாங்க ஒரு இதாகட்டும் ஒரு ப்ர இது ப்ர ப்ரகனன்சி ஆகட்டும் எல்லாமே இவங்க எல்லாத்தையும் ப்ரயர் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட்லேர்ந்து எல்லாமே டூல்ஸு டூல்ஸு ஹாண்டிலிங் பண்ணி அதை பர்ஃபெக்ட்டான முறையில் இது பண்ணி இது பண்ணி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜு சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி இதெல்லாம் கொண்ட்டு வர்றாங்க இங்கே வேளாங்கண்ணியை பொருத்தளவும் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துலையும் பர்ஃபெக்ட்டான டாக்டர்ஸு பர்ஃபெக்ட்டான முறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன இதுக்கு என்னென்ன இன்ஜெக் இன்ஜெக்சன் இன்ச இன்சர்ட் பண்ணணும் அது என்னென்ன இன்சர்ட்டு யூஸ் பண்ணணும் அப்புறோம் அது இல்லாமல் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸு இன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அந்த இதெல்லாம் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அது ப்ராட்டிக்கலாக இன்சுலேட் பண்ணி அதில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க ஐலேட் பண்ணுறாங்க அந்த ஐலேட் பண்ணி அந்த இதில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கணுமோ அதற்கான கரெக்டான ப்ரின்சிபாலை சொல்லிக் கொடுத்து நர்ஸிங்குக்கும் நர்ஸுக்கும் இதெல்லாம் எல்லாத்துக்கும் கைடன் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க கைடன் கொடுத்து பார்க்கறனால அது எல்லாமே ஒர் ஒர்க்கிங் ப்ரின்சிபால்லாம் பர்ஃபெக்ட்டாக பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் பர்ஃபெக்ட்டான டாக்டர்ஸ் பர்ஃபெக்ட்டான டாக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் போய் ஒர்க் பண்ணி அங்கே எல்லாம் லேர்னிங் மூலியமாக ஒரு கல் இதாக இது பண்ணி ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க